எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஏடிஎம் இருக்கு அந்த ஏடிஎம்ல வந்து எப்போ பார்த்தாலும் சர்வீஸ் பண்ணுறன் அது பண்ணுறன் இது பண்ணுறன்னு டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் நான் ஏ பணம் எடுக்கலான்னு போனால் பணமே இருக்காது அப்படி இருந்தாலும் ஐநூறு ஆயிரம் மட்டும்தான் இருக்கும் நூறுரூவா எரநூறுவா நோட்டே இருக்காது பண ஏன் நான் ஒரு நிறையா வாட்டி வந்து பணம் பத்தாமல் பத்தாமல் எடுத்துகிட்டு போயிருக்கேன் அது நான் நிறையா வாட்டி அனுபவிச்சிருக்கிறேன் வாய் இப்போருக்குற பேங்க்கு கஷ்டமார்ஸ் பேங்க்கு ஒர்க்கர்ஸ் எல்லாம் கவனிக்கவே மாட்டுறாங்க கவர்மெண்ட்டில் அத விட கவனிக்க மாட்டேங்குறாங்க ப்ரைவேட்டில் ஏதோ பார்த்துகுறாங்க